ஆ பழம் வேணும்மா என்னென்ன பழம் இருக்குது சரிம்மா எனக்கு ஆப்பிளும் ஆரஞ்சு வேணும் எல்லாம் என்ன ரேட்டும்மா வருது ஆப்பிளும் ஆரஞ்சும் எண்பது ருபாயா

ஐம்பது ருபாதான் ரேட்டு வித்துட்டு இருந்தது என்ன என்பதுருவான்றீங்க இப்போ சரிம்மா எனக்கு ஆப்பிளு ஒரு கிலோ ஆரஞ்சு ரெண்டு கிலோ வேணும்மா பார்த்துப்போட்டு கம்மிப்பண்ணிதாங்க இருபது ருபா கொறைச்சிக்கம்மா சரி எவ்வளோ கொறைப்பீங்க கடைசியாக பத்து ருபா மேம் ஆப்பிள் கிலோ அறுபதா ஆரஞ்சு சரிம்மா போட்டு பேக் பண்ணிக் கொடுங்க வேறு இல்லை தனித்தனியாகவே போட்டு கொடுத்துடுங்கம்மா வேறு ஏதுவும் மேரேஜ் மேரேஜ் சரி ஓகே ஓகேம்மா பே பண்ணிடுறன் ஆ வேறு எதுவும் மேரேஜ் மேரேஜ் ஆர்டர்லாம் எடுப்பீங்களா எப்படி ஆ அடுத்த வாரம் மாமா பையனுக்குக் காதுகுத்து அதுக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லாம் பழமும் வேணும்மா எல்லாத்துலையும் வந்து ரெண்டு ரெண்டு கிலோ வேணும்மா

ஆ எனக்கு பாக்ஸில் போட்டு சேஃப்டியாக வரமாதிரிம்மா எப்படி ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் வந்து எடுத்துக்கணுமா சரிம்மா அதெலாம் என்ன ரேட் வருதுனு சொல்லுங்கள்

சரிம்மா எல்லாம் மொத்தமாக கம்மிப்பண்ணி கொடுக்கலான்ல ஓகேம்மா வேறு என்ன வேறு என்னம்மா சரிம்மா நான் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன்

ஆ சரிம்மா அதுவேணா பண்ணிகொடுத்துடுங்க அதுக்கு அதுக்கு எவ்வளோ சார்ஜ்மா சரி ஓகேம்மா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு ஆர்ட்ரு குடுத்துடுறேன் நீங்கள் என்ன என்னம்மா இல்லை நீங்கள் டெலிவரி பண்ணிடுருங்கம்மா டெலிவரி சார்ஜ் எவ்வளோன்றத சொல்லிடுங்க ம் சரி சரி ஓகேம்மா கொடுத்துவுடுறோம் எப்படி டூ டேஸ் முன்னாடி வந்துடுங்களா

ஓகே ஓகேம்மா அனுப்பினா நான் உங்கள்ட்ட சொல்லிடுறோம் வேறு எதுவும் வேண்டாம்மா பழமும் இப்போதிக்கி ஆப்பிள் ஆரஞ்சு மட்டும் போதும்மா ஆ ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்துடுங்கம்மா இப்போதிக்கி இது ரெண்டு மட்டும் போதும்

ஆ சரிம்மா நன்றிம்மா ஆ